ஹலோ யார் கண்ணணா கண்ணா நல்லாயிருக்கியா நான் செந்தில் அண்ணன் பேசுகிறேன் ஒன்றும் இல்லை பத்தொம்போதாந்தேதி வண்டி தேவைப்படுது முடியுமா ஆமாமாம் ஆமாம் அதேதான் அண்ணாமலை ஜி வரார்ல கோபிக்கு ஏகப்பட்ட புக்கிங்கா நம்பளுக்கு ஒரு வண்டி வைங்கப்பா இல்லை காரே போதும் கண்ணா நாங்கள் என்ன ஒரு ஆறு பேர் தான் அப்புறோம் எல்லாம் பஸ்ஸில் போயிர்றேன் உன்னோட புக் தான் ஃபர்ஸ்டு புக் பண்ணியிருக்குறாங்களாம்மா ஆ அவங்க தான் அவங்க தான் அவங்க தான் அந்தக் கூட்டத்தில் போக சிரமப்பட்டு தான் சரி காரில் போயிட்லாண்டு அட நீ ஒன்றும் அப்படியெல்லான் வசதிகளுக்காக இல்லை அது எல்லாத்தையும் இழுத்துகிட்டு திரியோணும் அனாலதான் சரி நம்ம தனிப்பட்ட முறையில் போயிவிட்டு வந்துர்லாம் ஆறு பேர் ஏன்னா இல்ல வீட்லையும் வர்றாங்க ஏன் கூடுதல் சிரமப்படனுன்ட்டு தான் அதுக்கு தான் சரி முன்னாலயே உங்கள் கிட்ட கூப்பிடு சொல்லிர்லாம் புக் பண்ணதான் கூப்பிடன் இல்லை எந்த வண்டி அனுப்புனாலும் சரி அதை பற்றி ஒன்றும் காரு நீ ஸ்கார்பியோ கொடுத்தாலும் சரி இல்லை டாக்ஸி வச்சியிருக்கீல்ல அதில் அனுப்புனாலும் சரி வாடகை எப்படி இதுக்கு அதுக்கும் வித்தியாசப்படுமா ஓ அது ஏசி இருக்குதுல்ல ஏசிக்சி ஏதாச்சு கேட்பியா சரி பரவாயில்ல ஏசி போ ஏசியோடயே புக் பண்ணிக்க சரி பத்தம்போதாம் தேதி காலையில் எனக்கு வந்து பத்து மணிக்கு ஆமாம் கண்ணா பத்து மணிக்கு இங்கே நம்ம வீட்டுக்கு வந்துர்ணும் வண்டி நாங்கள் இங்கேல்லாம் ஒன்னாக ஃபார்ம் ஆயிக்குவோம் இங்கேருந்து போயிர்லான் டிரைவர் பற்றி பிரச்சனை இல்லை நீ யாரை போட்டாலும் எல்லாம் நமக்கு தெரிஞ்சவிய்ங்க தானே சரி புக் பண்ணிக்க ஓகே கண்ணா